நான் லாக்டவுன் இந்த லாக்டவுன் சமயத்தில் எச்சரிக்கையாகவே சொல்லி சொல்லி அதை சொல்லி நாங்கள் வந்து எக்கு எச்சரிக்கையாக வாங்கி எல்லாம் வீட்டில் வாங்கி வச்சிக்கிட்டோம் எல்லாமே வெளியில் கடையில் போறத்துக்கிலாம் இல்லை ஒரு ரெண்டு மாதமா வாங்கி எல்லாம் வீட்டிலியே வச்சிக்கிட்டோம் கொழம்பு வந்து பருப்பு காய்கறி எல்லாம் காய்கறி கொஞ்சம் வாங்கி வச்சி அப்புறம் வந்து பருப்பு கொள்ளு தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு நெலக்கடலை சட்னி எல்லாம் செஞ்சு நாங்கள் சாப்பிட்டோம் வீட்டில் இருந்துக்கிட்டே வெளியில் வந்து எங்கேயும் போக மாட்டோம் பால் பாக்கெட் கூட நான் வெளியில் போய் வாங்க மாட்டோம் இங்கேயே பால் காட்டில் இருந்து பால் வாங்கிக்குவோம் வெளியில் வந்து லாக்டவுன் முடி வரையும் கடைக்கு எந்த கடைக்கும் போக மாட்டோம் இங்கேயே எல்லாமே வாங்கி உள்ளூரில் நாங்கள் எல்லாம் இங்கேயே எதை ஏற்பாடு பண்ணி இங்கேயே சாப்பிடுவோம் நல்லா நாங்கள் எல்லாம் வெளிலலாம் எங்கேயிமே போகல